எங்கள் பகுதியில் வந்து நிறைய வழிப்பறி கொள்ளை இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா நடக்குது அதுக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை இல்லாததும் ஒரு காரணமாக இருக்குது அப்புறம் வந்து அரசியல்வாதிகள் வந்து ரவுடிசம் பண்ணுறது இது மாதிரி இதுவும் அதிகமாக நடக்குது அதிகமாக நடக்குது அவங்க வந்து அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் இல்லாத காரணத்தால் அவர்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துல ரவுடிசம் பண்ணி அது மூலிமா அவங்க வருமானத்தை பார்க்கறது இதை மாதிரி இது செய்கிறாங்க திருட்டு வந்து அதிகமாக நடக்கிறனால ஓ நடந்து போகவே வந்து இரவு நேரத்துலெல்லாம் நடந்து போனால் இது மாதிரி எதாவது பர்ஸை அடிச்சுர்றது இது மாதிரி இதெல்லாம் நடக்குது செயினை அறுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் நடக்கிறதுனால மக்கள் வந்து பயத்தோடு தான் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்காங்க